வீட்டு ப்ரோக்கருங்களா ம் சரி வீடு ஒன்று வேணுங்க செரமங்கலத்தில் வாடகை தானே எதனா ஒரு பங்களாக இருக்கா யோசித்து சொல்லு ஆ இருந்தால் சொல்லுங்கள் தண்ணி வெச்சுருணும் நமக்கு மெயினாக தண்ணி வெச்சுருணும் க்ரௌண்டு ஃப்ளோர் ம் மாடி இருக்கக் கூடாது ஆமாம் ஆமாம் ஆ காவேரியில் நல்லா தண்ணி பிரச்சின இல்லாமல் இருக் ம் ஆமாம் ஆமாம் ஆமாம் சரி இந்த வாடகை வாடகை அட்வான்ஸ் எவ்வளோ வருங்க ஆறாயிரம் வரும்

அப்பார்ட்மெண்ட்லாம் தனி மாடி அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் க்ரௌண்ட்டில் தானே மாடி வராதுல ஆமாம் ஆமாம்மா

ம் தண்ணி வசதியெல்லாம் இருக்கும் இல்லையா தண்ணி வசதி வேணும் மெயினாக ஓகே சைடுல போய் யார் இருக்கிறது கார் பார்க்கிங்லாம் இருக்குமா

ஆ சேரி ம் அஞ்சு பேருங்க ஆமாம் ஆமாம் நாங்கள் என்னங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு எதிர்பார்த்தேன் ஒரு இருபதாயிரம் அட்வான்ஸு ஒரு ஐயாயிரம்

ம் ரைட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கமாக இருந்தாலும் ஓகே ம் சரிங்க

கேட்டு பாருங்கள் கேட்டு சொல்லுங்கள் நம்ம கேட்கற அட்வான்ஸ் வாடகைக்கு ஒற்று வருமான்னு பாருங்கள் ஆ நான் எனக்கு வீட்டை காமிங்க நேரில் வந்து பார்க்குறேன் பார்த்து முடிச்சுக்கலாம் உங்களுக்கு எதுவும் கமிஷன் உண்டா ஒரு மாசம் வாடகை கமிஷனாக அதெல்லாம் சொல்லிப்விட்ணும் அப்புறோம் பின்னால வந்து ஆ ஆ சேரி ஆனாலும் கொடுக்க மாட்டோம் கமிஷனெலாம் ம் ஆ ஆமாம் ஆ ஆ சரி சரி வாங்கிக்கலாம் வாங்க ஆ ரைட் ஓகே ஓகே சரிங்க ரொம்ப நன்றி ஓகே ஓகே